ம் உணவை சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ம் நிறையவே சமைச்சிருக்கேன் ஏன்னால் சின்ன வயதுலருந்து நான் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த போ விஷியம் இது எனக்கும் டுச்ச விஷியம் குக்கிங் அப்படின்னா சிக்கன் எல்லாமே சாப்பாட்டில் எல்லாமே எல்லாமே பிடுச்சி இருக்குது இந்த விஷியம் நான் ஏன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் அம்மா வெளியே வேலைக்குப் போயிடுவாங்க பட்டு அந்த சமயத்தில் அந்த சமையல் செஞ்சு சாப்பிட்ற பழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததே எங்கள் அம்மா தான் அதில் இருந்து இப்போது வரைக்குமே நான் தான் குக்கிங் கற்று இருக்கேன் நிறையா சமைச்சும் சாப்பிட்டுட்டும் இருக்கேன் எல்லோருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்தாலும் நான் தான் சமைச்சிக் கொடுக்கறது எல்லாமே நான் தான் பார்ப்பேன் குக்கிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்